எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன டிவி தான் ஆனாலும் சின்ன டிவி தான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னெல்லாம் தேட்டருக்கு போவோம் ஃபேமிலியாக இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சமீபத்தில் நாங்கள் வீடு கட்டியிருந்தோம் அதெல்லாம் சரியாக ஒயரிங் பண்ணாமையே அப்படி அப்படியே இருந்தது இப்போ அந்த ஓம் தேட்டறதுக்காக அதே இடம்லாம் விட்டு வச்சுருந்தாங்க இப்போ எல்லாமே ஃபில் பண்ணி நம்ம இன்ச் டிவி வாங்கி நம்ம மா நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் இப்போ சின்னதாக தான் வாங்கி வச்சுருக்கோம் இருந்தாலும் அது வந்து இப்போ ஓம் தேட்டரு போட்டு அது பா அது மாதிரி கேட்குறதுக்கு இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது சின்ன டிவியில் கேட்டால் என்ன அது மா பெ தேட்டருலையே கேட்குற மாதிரி சின்ன டிவிலேயும் நல்லா கேட்குது ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது ஒரு ஒரு சாங்குக்கும் ஒவ்வொரு இதுவாக ரொம்பவே நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு பரவாயில்ல டிவியில் நம்ம தேட்டரு தான் போகணுன்ற அவசியம் இல்லாமல் இப்போ நம்ம டிவிலேயே செம்மையா இருக்குது வீட்டில் இருந்தே நாங்கள் பார்த்துக்குறோம் ஏதோ ஒரு டி